விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான தொழில்னு எது பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை ஆலை ரொம்ப அதிகமாக ருக்கும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் அதிகமாகவே எங்கள் ஊர் சைடுலலாம் இருக்கும் மனக்குள விநாயகர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்யூட் ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடில் ரொம்ப அதிக தொழில்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கள்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாம் எங்கள் ஊரில் அவ்வளோ இருக்காது ஆனால் தொழிற்சாலைகள் தான் எங்கள் ஊரில் அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர் சுற்றி இருக்குறவங்க எல்லாருமே வந்து அந்த தொழிற்சாலைக்கு தான் போவாங்களே அதே மாதிரி இன்னொரு விஷியம் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நெசவுத்தொழில்லாம் எங்கள் ஊர் சைடில் கொஞ்சம் தான் இருக்கு ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அதிகபட்சமாக வந்து எங்கள் ஊர் சைடுலலாம் வந்து சக்கரை ஆலை தான் வந்து அதிகமாக இருக்கு